எனக்கு வந்து வரைகிறத்துக்குனா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து வர் எனக்கு வரைகிறத்துக்குனா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து வரைபோதுலாம் எங்கள் வீட்டில் வந்து வரையை விட மாட்டாங்க நான் எடுத்து வச்சால் வரையை விட மாட்டாங்க அதுதான் எனக்கு வந்து சவாலாக இருந்துது ஏன்னா நான் எடுத்து வைப்பேன் வரையிவேன் சொல்லி ஏன்னா எனக்கு வரைகிறது பிடிக்கிறத்துனால நான் வரையலாம் அப்படின் சொல்லிட்டு எடுத்து வச்சா எங்கள் வீட்டில் வந்து திட்டுவாங்க அதெலாம் வரையாத அப்படிலாம் எங்கள் வீட்டில் வந்து வரையை விட மாட்டாங்க அதெலாம் வரையை வரையாத அப்படிலாம் சொல்லி எடுத்து வச்சிரு வேலை செய் அப்படி இப்படி சொல்லுவாங்க அதனால் வரையவே எனக்கு டைம் இருக்காது அதான் எனக்கு வந்து முதல் சவாலாக இருந்துது அப்புறம் வந்து நான் வந்து அப்போயும் நான் எப்படின்னா ஏன் எங்கள் அம்மா யாரும் வீட்டில் இல்லாதபோது நான் எடுத்து வரையிவேன் அப்புறம் வரையம்போது வந்து எனக்கு வந்து கடினமாக எது இருக்கும்னா இப்போ நம்ம இதே ஒரு மயில் ஒரு எதனா சாமியோ இல்லைன்னா ஒரு பொம்மை எதுனா ஒரு இது ஃபோட்டோவோ யாரோ ஒருத்தரையும் வரையும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு அங்கேங்க ஒரு இப்படி கடினமாக இருக்கும் அந்த இடத்துல சி ஒரு சிக்கலானமாதிரி இருக்கும்ல அப்போ வந்து நம்மளுக்கு கடினமாக இருக்கும் நம்ம மயில் வரையணுன்னா அந்த கழுத்து அதோடைய கண்ணுங்க அதெலாம் வரையும்போது எனக்கு வந்து கடினமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு சாமி சிலை வரையிறோன்னா அந்த சாமியும் ஏதோ ஒரு ஃபோட்டோ வரையிறோன்னா அதோடைய கண்கள்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே கடினமாக இருக்கும் வரையவே டக்குன்னு வரவே வராது ரொம்ப நேரம் டைம் ஆகும் அதை அழித்து வரையிவேன் ஏன்னா அது வந்து கடினமாக இருக்கும் அந்த கண்ணுங்க வந்து பார்த்து வரையணும் அதெலாம் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்புறம் வந்து எப்படின்னா நான் வந்து எப்படி பயிற்சி செய்கிறேன்னா இப்போ யாரும் எங்கள் வீட்டில் இல்லாதபோது இருந்தால் எங்கள் வீட்டில் வரையை விட மாட்டாங்க எங்கள் வீட்டில் இல்லாதபோது நான் என்ன பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ரூமுள்ள போயிட்டு எடுத்து வச்சு நான் அப்போப்ப அதை வந்து ட்ரை பண்ணுவேன் இப்போ அந்த கண்ணுங்களாம் வந்து நான் வரைந்து வரைந்து பார்ப்பேன் ஒரு டைம் பத்து டைம் அதை வரையிவேன் அதை வரைந்து வரைந்து பயிற்சி எடுப்பேன் இப்போ கண்ணு அந்த கழுத்து இதெலாம் வந்து ஒரு ஒரு இடம் இப்போ அது மட்டும் இல்லை எல்லா படத்துலேயும் ஒரு ஒரு இடத்துல வந்து எனக்கு கடினமாக இருக்கும்போது அதை வந்து நான் வந்து அப்போ இப்போ ஒரு டைம் வரையிறோமா அந்த இடத்துல வந்து எனக்கு கடினமாக இருக்கா அது நம்ம தெரிஞ்சிக்கினமா அதை அப்டி எடுத்து வச்சிட்டு மத் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து என்ன பண்ணுவேன் ஒரு பேப்பரு ஒரு பென்சில் இதெலாம் எடுத்து வச்சு நான் வந்து அந்த அந்த கண்ணு அந்த எதுனா ஒன்று நம்மளுக்கு கடினமாக இருந்துதுன்னு தோணுச்சின்னா அப்போ எடுத்து வைக்கிறோம் அதை வந்து எடுத்து வச்சு பார்த்து ஓ நம்மளுக்கு இந்த இடத்துல தான் கடினமாக இருக்குது இதை நம்ம வரைந்து பார்க்கணும் அப்படின் சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா திருப்பி திருப்பி அதுவே என்னா பண்ணுவேன் அதையே திருப்பி திருப்பி வரைந்து வரைந்து பார்ப்பேன் இப்போ அது வரையிவேனா அது வந்துச்சு சக்ஸஸாக வந்துச்சினாலும் பரவாயில்லை அப்படின் சொல்லிட்டு இன்னொரு கண்ணு வரையிவேன் அது வரல திருப்பியும் வரையிவேன் அப்படின்ட்டு நான் வரைந்துக்கிட்டே இருப்பேன் அது வரைந்து வரைந்து அப்படி ப்ராக்டிஸ் ஆகும் அதனால் நான் வந்து அப்போப்ப ட்ராயிங்னா எனக்கு பிடிக்கறதுனால நான் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் அப்புறமேட்டுக்கா தான் வந்து என்னா பண்ணுவோம் இந்த பயிற்சி செய்கிறோமா நம்ம வரைந்து வரைந்து நம்ம இந்த வீட் எங்கள் வீட்டில் தான் எங்கள் வீட்டில் தான் வரையை விட மாட்டுறாங்கள அதனால் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வரையிறதுனா பிடிக்கிறதுனால நான் வந்து க்ளா காலேஜிக்கு நான் எப்படி போகிறேன் வெளியே எங்கள் வீட்டில் யாரும் இல்லாதபோது அப்போலாம் வரைந்து வைச்சிப்பேன் வரைந்து வச்சேன்னா நாலாம் வந்து இந்தமாதிரிலாம் வரை அப்படி சொல்லுவேன் அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வரைகிறது நான் வந்து பயிற்சி இப்படிதான் செய்வேன் எப்பவும் வரைகிறது கஷ்டமா இருக்கா எடுத்து வச்சிடுவேன் எடுத்து வச்சிட்டு அது வந்து வேஸ்ட்டு பேப்பரு ஏதோ ஒன்னுத்தில் என்ன பண்ணுவேன் வரைந்து வரைந்து பார்ப்பேன் அதையே ஒரு வாட்டிக்கு எத்தனை வாட்டி வேணுணாலும் பரவாயில்லை அப்படின் சொல்லிட்டு நான் வரைந்து வரைந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது வரைந்து வரைந்து பார்த்தாதான் நம்மளுக்கு சக்சஸ்ஸாக வருன்னு சொல்லிட்டு நான் நிறைய வாட்டி வரைந்து பார்த்துருக்கேன் அப்படி வரைந்து பார்த்த பிறகு தான் எனக்கு சக்சஸ்ஸாக வந்துச்சி